இதுமாதிரி நான் கொஞ்சம் புக் எடுக்கணும் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு இங்கே புக்ஸெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் நான் போய் எடுத்துக்குவேன் மேம் ஸ்டோரி புக்ஸெல்லாம் கொஞ்சம் வேணும் மேம் தமிழில் தான் மேம் வேணும் வரலாறு கதைகள் இருந்தால் பெட்டராக இருக்கும்

என்னென்ன ஆத்தர் மேம் அப்படியா மேம் ஓகே மேம் கல்கி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள்

ஓகே மேம் நான் போய் எடுத்துக்குறேன் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் நான் போய் எடுத்துகிட்டு வந்து எழுதி வச்சுடுறேன் மேம் மேம் எப்போ புக்ஸெல்லாம் ரிட்டன் பண்ணணும் ஓகே மேம் நான் அப்போவே வந்து ரிட்டன் ஆ ஓகே மேம் தேங்க் யூ